என் படிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் பா படிச்ச படிப்புக்கு கொஞ்சம் கஸ்டமான வேலை தான் இருந்துச்சு அது செய்ய முடியாததுக்காக நான் டைலரிங் பழகுனேன் இப்போ டைலரிங் பழகுனதுலேருந்து எனக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது ப்ளவுஸு சுடிதார் அம்ரெலா கட்டிங்கு வா அப்புறம் கேதரிங் ஃபேண்ட்டு சுடி எல்லா மாடலும் தைப்பேன் என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்துக்கு டிசைன் ப்ளவுஸு என்ன கலர் கேட்குறாங்களோ எல்லாம் தைச்சுத் தருவேன் குலந்தைங்களுக்கா யூனிஃபார்மு எது வேணாலும் தைச்சுத் தருவேன் எனக்காக என் குடும்பத்துக்காக நான் இதை தைக்கிறது ரொம்ப க சிரமமாக இருந்ததுக்கு இப்போ ஹெல்ப் ஃபுல்லாக இருக்கேன் நானும் அதுக்கப்புறம் எல்லா மேரேஜிக்கும் தைச்சுத் தருவேன் என்ன டிசைன் கேட்குறாங்களோ தைச்சுத் தருவேன் அதுக்கப் அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணுமோ அதையே நான் சம்பாரித்து வாங்குற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது என் டைலரிங்ல